இப்போது தமிழகத்தில் வந்துட்டு விவசாயத்துறையில் எதிர்கொள்ளும் முக்கிய சவால்கள் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வறட்சி வறட்சி என்னென்னா அந்த காலத்துலெலாம் மண்ணை வந்துட்டு எந்த ஒரு சேதமும் படுத்த மாட்டாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்ன்னா மண்ணுக்குள்ளே பிளாஸ்டிக் போடுறது அப்புறம் தோட்டத்துக்கு பக்கத்தில் வீடு கட்டுறது ஆறு இருந்தால் ஆறுக்கு பக்கத்துலேயே வீடு கட்டுறது ஏரி குளம் இந்த மாதிரிலாம் இருந்தால் அப்புறம் ஏரி இருக்கிற ரோடு வீடு கட்டுறது அந்த பிளாஸ்டிக்கை எரித்து எரித்து ஓசோனில் ஓட்டை விழுந்து நம்ம நம்மளுக்கு வந்துட்டு வெயில் அதிகப்படியாக வந்து சேருது அதனால் வறட்சி ஏற்படுது அந்த வறட்சியில் வந்துட்டு ம் அந்த வறட்சியில் அந்த பிளாஸ்டிக் அதிகமாக யூஸ் பண்ணி எரித்து ஓசோன் ஓட்டை ஆகி பூமி வறண்டு அதனால் தண்ணி பற்ற மாட்டேங்குது மழை பெய்ய மாட்டேங்குது ஏன்னெனு கேட்டீங்ன்னால் நம்ம எல்லாமே அழிச்சுட்டே வரனால் அழிச்சுட்டே வரனால் தண்ணி பற்ற மாட்டேங்குது பூமி வறண்டு போயிடுது இது ஒரு காரணமாக இருக்குது வறண்ட பூமியில் எப்படி நம்ம வெள்ளாமை வைக்க முடியும் எப்படி பயிர்களெலாம் நட முடியும் அந்த மாதிரி நிறைய சவால்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா பூச்சி மண்புழு ரொம்பவே நல்லது ஆனால் இப்போ பயிரெலாம் போட்டால் வெட்டுக்கிளி இந்த மாதிரி பூச்சிகள் வந்து நெல்லெலாம் பயிரிட்டோம்னால் அதெல்லாம் சேதப்படுத்திவிடுது ரொம்ப வெட்டுக்கிளியெலாம் பாம்பு இந்த மாதிரி நிறைய வந்துட்டு சேதப்படுத்துது இப்போ கடலைலலாம் நம்ம போட்டோம்னால் வைச்சுக்கோங்களேன் மயில்கள் வந்துடும் மயில் வந்துடும் அப்புறம் நெல் போட்டோம்னால் மயில் வந்துடும் இந்த மாதிரி நிறைய பிரச்சினை இருக்குது நோய்கள் இப்போ மனுஷக்கு மட்டும் தான் நோய் வருதுன்னு பார்த்தோம்னா செடிக்கும் நோய் அதுக்கு வந்துட்டு நம்ம இயற்கையான உரங்களை போடணும் மரத்துக்கடியில் விழுந்திருக்க அந்த இலை தழைகள்லாம் எடுத்து அதை அப்படியே அந்த தோட்டத்தில் தெளிச்சிவிட்டோம்னா அருமையாக வளரும் ஆனால் நம்மளுக்கு வந்துட்டு பிறகு எட்டு மாதத்துல விளையில பயிர் நமக்கு ஒரு அஞ்சு மாதத்துலையே விளையணும் அப்படின்ற ஒரு காரணத்தினா நம்ம என்ன பண்ணிடுறோம் கடையில் வாங்கின உரத்த தெளி தெளித்து பயிர்களை டக்குனு கொண்டு விளையற மாதிரி ஆக்கிடுறோம் முன்னெல்லாம் நெல்லெலாம் அறுக்க மிஷின் வச்சுருப்போம் சி ஸாரி மனிதர்கள் தான் கையில் அறுப்பாங்க கத்திலேயோ அல்லது கொடுவாள்யோ அறுப்பாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கனா மிஷின் அந்த நெல்லை அறுக்கிறதுக்கு மிஷின் அப்புறம் சரி ஓகே அந்த நெல்லை அறுக்கிறதுக்கு தான் மெஷின்னு பார்த்தா அந்த நெல்லை வந்துட்டு நம்ம ஒரு போர் அந்த நெல்லோட சக்கை எல்லாம் மாடு தான் சாப்பிடும் அது கூளம் மாதிரி போர் போர் மாதிரி வைப்போம் அதுக்கும் மிஷின் எல்லாத்துக்குமே மிஷின் இப்போ மனிதர்கள் அந்த வேலையே செய்கிறதுல்ல இது இதுதான் குறைந்த உற்பத்தி திறனை உண்டாக்குது நம்ம வந்துட்டு பிளாஸ்டிக்கெலாம் எரிச்சு ஓசோன் படலத்தை ஓட்டையாக்கிறோம் அப்புறம் தண்ணியை தேவை இல்லாமல் பயன்படுத்துகிறோம் எல்லாத்தையும் பிளாஸ்டிக்காக வாங்கி வாங்கி யூஸ் பண்ணுறோம் மண்ணை ரொம்ப சேதப்படுத்துகிறோம் அதனால் தான் இந்த மாதிரிலாம் விவசாயிகளுக்கு அது விவசாயிகள் விவசாயம் அப்படின்றது ஒரு அசிங்கமான வார்த்தை கிடையாது அவங்க சேற்றுல இறங்குனாதா நம்ம சோற்றுல கையவே வைக்க முடியும் நம்ம எல்லாேருமே விவசாயம் பண்ணலானால் வெளிநாட்டில் காசு கொடுத்து வாங்க வேண்டி தான் அப்புறம் தமிழகம் என்ன நிலைமைக்கு மாறும்னே நம்மளால் சொல்ல முடியாது இது மாதிரிலாம் நிறைய சிக்கல்கள் விவசாயம் விவசாயத்து சிக்கல்களும் சவால்களும் நிறையவே இருக்குது அதுதான்